ஹலோ டிராவல் ஏஜென்சிங்களா ஆ சார் நாங்கள் அந்த இந்த மயிலாடுதுறைலேருந்து பேசுகிறோம் மேம் நான் எங்களுக்கு வந்து நாங்கள் கொடைக்கானல் வரையும் போகிறோம் ஒரு ட்ரிப்பு ஒன்று ஒரு ட்ரிப் ஒன்று ப்லான் பண்ணியிருக்கோம் அதுக்காக உங்கள் கிட்டே கார் அவைலபிளாக இருக்குங்களா நெக்ஸ்ட்டு வீக் ஒரு டொண்ட்டி செவன்த்து ஆ ஒரு ஏ ஆறு ஏழு பேர் போகிற மாதிரி இருக்கும் ஆ கி ப உங்கள்கிட்ட எவ்வளோ மேம் இந்த மாதிரி ஒரு நாங்கள் ஒரு த்ரீ டேஸ் ப்லான் பண்ணியிருக்கோம் நீங்கள் எவ்வளோ மேம் அங்கே எவ்வளோ மேம் உங்கள் வாங்குகிறிங்க இப்போ த்ரீ டேஸ்னால் ஓகே ஓகே கிலோமீட்ரு பேஸில் வாங்குகிறிங்ளா இல்லை நாள் வாடகையில் வாங்குகிறிங்ளா மேம் நாள் வாடகை சரி மேம் உங்களுக்கு அங்கே நாங்கள் இப்போது கொடைக்கானல் போகிறோம் அங்கே உங்களுக்கு யாராவது கெயிடு தெரியுங்களா இல்லைனா இவங்க டிரைவரே அழைச்சிட்டு போயிடுவாங்ளா எங்களுக்கு எல்லா இடமு சுற்றி காமிக்கணும்

இப்போது ஹில்ஸ் ஸ்டேஷன்லெலாம் உங்கள் டிரைவரு ஏறுவாங்களா மேம் சரி ஓகே மேம் குழந்தைங்க எல்லாம் வராங்க ஒரு ப பாட்டியெல்லாம் அழைச்சிட்டு போகிறோம் அதனால் நல்ல டிரைவராக பார்த்து போட்டு விடுங்க மேம் ஏன்னால் த்ரீ டேஸ் லாங் ட்ரிப் இல்லைங்ளா ஓகே மேம் எதாவது உங்களுக்கு முன் பணம் எதுவும் அனுப்புனுங்களா ஓகே ஓகே மேம் இப்போ எவ்வளோ மேம் நான் உங்களுக்கு இப்போ இந்த நம்பர் ஜிபே நம்பருங்களா ஓகே மேம் நான் அனுப்பிச்சி விட்றேன் மேம் என்னோட அட்ரஸும் அம்ச்சி விட்றேன் மேம் இருபத்தி ஏழாந்தேதி நைட்டு கிளம்பறாப்ல இருக்கும் நீங்கள் டிரைவருகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க நான் அவங்களுக் அமௌன்ட் அனுப்பிவிட்டு மறுபடியுமே உங்களுக்கு மொதல் நாள் கால் பண்ணுறேன் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்